ம் ஹலோ சொல்லுங்கள் மேம் ஆ யெஸ் மேம் ராஜா நாவெல்ட்டீஸ் தான் பேசுகிறோம் மேம் குட் ஈவினிங் மேம் கண்டிப்பாக மேம் உங்களுக்கு என்ன புக் வேணும் சொல்லுங்கள் மேம் எல்லா புக்குமே எங்கள்கிட்ட இருக்கு உங்களுக்கு என்ன புக் வேணும் சொல்லுங்கள் நாங்கள் இருக்கா சொல்கிறோம் ஆ ஓகே மேம் ம் ஓகே மேம் மேம் இந்த சுறா புக்கும் இயர் புக்கும் தான் மேம் கொஞ்சம் அவைலபுல்லாக இல்லை ஏன்னா நிறைய பேர் வந்து அதை வாங்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் இல்லை மேம் அந்த கணிதம் புக் வந்து இருக்கு மேம் ஆ ஓகே மேம் அந்த சுறா புக்கும் உங்களுக்காக ஆர்டர் பண்றேன் மேம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒன் வீக் மட்டும் டைம் எடுக்கும் மேம் ஆ ஓகே மேம் ஓகே மேம் அதலாம் கிடச்சிடும் ஆமாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி தான மேம் எழுதுறேன்னு சொன்னீங்க அது தமிழ் தமிழுக்குலாம் கொஞ்சம் புக்லாம் வேணுமே மேம் நீங்கள் அந்த புக்லாம் எங்கே வாங்கிருக்கீங்க ம் ஆ இருக்கு மேம் இருக்கு மேம் எல்லா ஸ்கூல் புக்லருந்தும் கலெக்ட் பண்ணி இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இது அந்த மாதிரி ஒரு புக் இருக்கு மேம் அது வந்து இப்போ ரேஸ் இன்ஸ்டிடியூட் புக் தான் மேம் அது வந்து கொஞ்சம் கரெக்ட்டான ஒரு கொஞ்சம் ஸ்டாக் தான் மேம் இருக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் எடுத்து அதை கொரியர் பண்ணுவேன் மேம் ஆ ஓ ஓகே மேம் ஓகே மேம் நீங்கள் வந்து நேராக வந்து வாங்கிப்பீங்களா மேம் இல்லை உங்களுக்கு நாங்கள் கொரியர் எதன்னா பண்ணனுமா ஆ ஓகே மேம் கண்டிப்பாக பண்ணுறோம் எப்படி நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை கூகுள் பேவா மேம் ம் ஓகே மேம் உங்கள் அட்ரஸ் சொன்னீங்கன்னா கொஞ்சம் க நல்லாருக்கும் கொரியர் இருங்க மேம் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் மேம் இப்போ த்ரீ பை ஃபைவ் ஒன் ஃபோர் மாதா கோவில் ஸ்ட்ரீட் செஞ்சி ஓகே மேம் நோட் பண்ணிகிட்டோம் மேம் உங்களுக்கு கரெக்ட் ஆ ஆமாம் மேம் கொரியர் பண்ணனும் இல்லை மேம் அவங்களுக்கும் நாங்கள் சார்ஜ் கொடுக்கணும் இல்லை மேம் கொஞ்சம் ஃபைவ் ஹன்ட்ரட் ஆகும் மேம் அது இதில் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் அதுக்கப்புறம் வந்து அது டெலிவரி பண்ணனும் இல்லை மேம் அவங்க சார்ஜரும் சே சார்ஜும் சேர்த்து தான் மேம் அவங்க ரெண்டு சார்ஜும் ம் புக்ஸ் வந்து புக்ஸ் வந்து உங்களுக்காக நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் ரேட் அதிகம் தான் மேம் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹன்ட்ரட் மேம் அதுக்கப்புறம் நாங்கள் டெலிவரி சார்ஜ் கூட ஃபைவ் ஹன்ட்ரட் சேர்த்து ஃபோர் தௌசண்ட் மேம் டோட்டலாக கண்டிப்பாக வந்துரும் மேம் டுவெண்ட்டி எய்த்துக்குள்ளே ம் தேங்க் யூ மேம்